இந்த வெப்பத்தாக்கம் இது அதிகமாக வெள்ளம் வறட்சி இதெல்லாம் காரணமாக இப்போ நம்மளுக்கு நிறைய விவசாயிங்களுக்கு நிறைய இழப்பு ந ஏறாடுது ஏனென்றால் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பில் இப்போது நீங்கள் தக்காளியை பார்க்குறீங்க ஒரு காலத்தில் பத்து எட்ரூபாயிக்கு விற்ற தக்காளி இப்போ நூத்திஏழு எண்பதுன்னு வந்து நிக்குது இதுக்கென்ன என்ன காரணம் ஒரு கா சூழ்நிலை காணரம் வெள்ளம் வறட்சி கடும் கடுமையான குளிர் காலம் சூறாவளி அந்தமாதிரி மழை கடினமான மழை அந்தமாதிரி வரும்போது இந்தமாதிரி பிரச்சனை வரும் ஸோ இப்போ நம்மளை அதேமாதிரி தான் வெங்காயத்துக்கும் அதே ஒரு காலம் வந்துச்சு இதெல்லாம் ஒரு பத்துரூபா வாங்குகிற வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபாயிக்கு வாங்குகிற நிலமை வந்துச்சு நம்மளுக்கு ஸோ அதேமாதிரி தான் நம்ம யூஸ் பண்ற யூஸ் பண்ணுற அக்ரிகல்ச்சர் அது விவசாயம் வந்து ரொம்ப அதிகமாக கம்மி ஆகிடுச்சி ஏன்னா இப்போ மோஸ்ட்டாக அவங்களுக்கு நிறைய டிஸ்வாண்டேஜ் இருக்குது லோன் கொடுத்தா லோன் க கொடுக்கமாட்டாங்க அதேமாதிரி ப பெர்ஸ்னலாக நிறைய ப்ராப்ளம் வரும் யாரை நம்பி அவங்களை நம்புறதுக்கூட மாட்டாங்க அந்தமாதிரி